இப்போ வீட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பலகாரங்கள் நம்ம செய்யறோம் ஸ்நாக்ஸ்லாம் அப்போ வந்து இப்போ புட்டுன்னு எடுத்துகிட்டிங்கனாக்கா நிறைய அரிசி மாவில் செய்யறோம் அதில் வந்து புட்டு மாவை கிளரிட்டு அதை வந்து வேக வச்சு அதில் சக்கரை தேங்காய்லாம் போட்டு செய்யும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே வேளாங்கண்ணியில அது தான் பெரிய கிஃப்ட்டாக நிறைய விற்பாங்க புட்டு ஆப்பம் அந்த மாதிரிலாம் அது நான் அது மாதிரி அந்த புட்டு செய்யலாம் அது செய்வோம் நாங்கலாம் புட்டெல்லாம் வீட்டில் நிறையா செய்வோம் இன்னமும் பார்த்திங்கனாக்கா அடை இப்போ வந்து கேழ்வரகில கூட அடை செய்வாங்க அது வந்து என்னான்னு கேட்டிங்கனாக்கா அதையும் சக்கரை தேங்காய் போட்டு அட செஞ்சு மாவு க பெசஞ்சிகிட்டு அதை அடையாக செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா பொதுவாக எல்லா தானியங்களையும் இப்போ வந்து அரிசி மாவு கடலைமா கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வெங்காயம் தேங்காய் இப்போ மிளகாலாம் போட்டு அதை வந்து அடை பண்ணி சாப்பிட்டாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு என்ன தேவையோ நம்ம வந்து எது எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து மரவள்ளிக்கிழங்கு இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா அந்த மரவள்ளிக்கிழங்குல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு மரவள்ளிக்கிழங்கு சும்மா வேக வச்சு சாப்பிட்றவங்களும் சாப்பிடுவாங்க அதில் தான் அதை வந்து அந்த தோலை எடுத்துவிட்டு அதை வந்து இந்த தகரம் பொடிமாஸ் தகரம் இருக்கு அதில் வச்சு சீவிவிட்டு அதை வந்து என்னான்னு செய்வாங்கனாக்கா புட் புட்டு மாதிரியே வேக வச்சு அதில் சக்கரை தேங்காய் போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அதே வந்து இன்னோரு மா மாடல் என்னான்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து அது சீவ சீவுகிற தகரத்தில் சீவிவிட்டு அதை வந்து பாயசம் போல் சக்கரை தேங்காய் போட்டு ஏலக்காய் போட்டு காய்ச்சி அதை குடிப்பாங்க அது சில பேருக்கு ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும் அப்போ வந்து நான் நாங்கள்லாம் இதை நிறையா செய்வோம் மரவள்ளிக்கிழங்குல கூட அடை செய்வோம் இனிப்பு மரவள்ளிக்கிழங்க வந்து ஆட் அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் அரிசி சேர்த்து மா மாவு அரைச்சிட்டி அதில் வந்து சக்கரை தேங்காய் போட்டும் அடையாக செய்வாங்க சில பேர் வந்து அதில் காரம் சேர்த்து சாப்பிட்ணுன்னா அதையும் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு அடையாக தட்டி சாப்பிடுவாங்க வடை கூட அதில் செய்வாங்க அந்த மரவள்ளிக்கிழங்குல அந்த மாவை எடுத்துகிட்டு அதில் அந்த மாதிரி தட்டி தட்டி எண்ணெய்யில போட்டு பொறிச்சு எடுத்தாங்கனாக்கா அதுவும் டேஸ்ட்டு அந்த மரவள்ளிக்கிழங்குல நம்ம என்ன வேணாலும் சம மரவள்ளிக்கிழங்குனா சில பேர் பயப்பிட்றாங்க ஆனால் மரவள்ளிக்கிழங்கு எவ்வளோ நல்லதுங்கிறது நம்ம வந்து நிறைய தெரிஞ்சிக்க வேண்டி இருக்கு நிறைய சாப்பிட்லாம் பயப்பிட வேண்டியதில்லை சில இப்போ நோயாளிகள் மட்டும் அதை சாப்பிட வேண்டியதில்லை மிச்ச படி சாதாரண உடம்புல இருக்கிறவங்க நிறையா மரவள்ளிக்கிழங்கு சேர்த்தோம்னா ரொம்ப கிஃப்ட்டு அந்த மலையாளிஸ்லாம் பார்த்திங்கனாக்கா நிறையா மரவள்ளிக்கிழங்கு நல்லா சாப்பிடுவாங்க அவங்க வந்து சீரகத்தண்ணி இருக்குல்ல அதை நல்லா கொதிக்க வச்சு அதை குடிப்பாங்க அதுப்போல் நாமளும் வந்து நமக்கு தேவையான எதாவது நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா நம்ம அஞ்சறைபெட்டில எல்லாம் இருக்குது ம் மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து சளிக்கு நல்லதும்போம் ஜொரத்துக்கு நல்லதும்போம் கஷாயம் போட்டு குடிப்போம் அதேப் போல் மிளகு பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு அருந்தலாம்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம அன்னன்னைக்கு எனக் நமக்கு என்னென்ன தேவையோ சீரகம் அகத்தை சீராக்கும் அதுப்போல் அந்த சீரகத்தையும் நம்ம கொதிக்க வச்சு குடிச்சோன்னா நிறையா ஆசீர்வாதங்கள் பூண்டு கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் ஒரு பத்து பல்லை எடுத்து உரிச்சு போட்டு கொதிக்க வச்சு அந்த பல் பூண்டை சாப்பிட்டோன்னாக்கா அந்த கொலஸ்ட்ராலுக்கு நல்லது இது மாதிரி நிறைய ஆசிர்வாதமான கடவுள் படைத்ததெல்லாம் நல்லதெனக் கண்டு என்ன செய்றார் அதில் வந்து எல்லா பொருட்களையும் எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது நாம் என்ன செய்யணும் எடுத்து யூஸ் பண்ணணும் அதை விட்டுவிட்டு நிறையா நேரம் என்ன பண்ணுறோம்னாக்கா வியாதி சின்ன ஒரு தலைவலி வந்துவிட்டா கூட உடனே ஹாஸ்பிட்டல் போவோம் இல்லைங்களா அது மாதிரி இல்லாமல் நிறைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் எல்லாமே இருக்கிறது நம்ம வீட்லையே எல்லா இப்போ நான் சொன்ன அடை புட்டு இதெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடோன்னாக்கா இன்னும் நமக்கு ஆசிர்வாதம் தான் வெளியில கடையில் வாங்கி சாப்புட்னா அதை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது சில நேரங்களில் நம்ப வெளியில போகற இடத்துல சாப்பிடக்கூ வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்போ சாப்பிடுவோம் ஆனால் மிச்ச நாளையில் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லது நிறையா பேர் என்ன இப்போ மிக்சி கிரைண்டர் எல்லாமே வந்து இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க இப்போ உழைப்புக்கு வழி இல்லாமல் இருக்கு அதனால் உடம்பில் நிறைய வியாதி வருது அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வியாதியை போக்கி நல்லா இருக்கணுன்னா இந்த மாதிரியான காரியங்களை நம்ம செய்யலாம்